மூணு மூணு ஆயிரத்து தொளாயிரத்து அறுபத்தி ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டாயிரம் நாலு ஏழு ஆயிரத்து தொளாயிரத்து எண்பத்தி ஆறு இருபத்து ரெண்டு ஏழு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி மூணு